ஆ ஆமாம் நீங்கள் யார் எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்கள் ஆ ஓகே சொல்லுங்கள் சாட்டர்டேங்களா ஆ சார்ஜஸ்லாம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்குங்க டிஸ்டன்ஸ் பொறுத்து என் கண்ணாத்தா டெம்பிள் ஒரு யா ஒரு டூ ஹண்ரட் கிலோமீட்டர்ஸ் வருங்களா டூ ஹண்ரட் கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு ஃபோர் தௌசண்ட் வரும் சரி ரிட்டன் வரமா ரிட்டன் வரதுக்கு சேர்த்து ஒரு டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் சார் சிக்ஸ் தௌசண்ட் வரும் எந்த எந்த டைம் சார் வ சாட்டர்டே என்ன டைம்க்கு வரணும் யா ஓகேங்க சார் ஐ செண்ட் மை கேப் ட்ரைவர் நம்பர் சார் யூ காண்டெக்ட் வித் காண்டெக்ட் அவங்கள காண்டெக்ட் பண்ணிக்கோங்க சார் சார் உங்களோட லொக்கேஷன் சொல்லுங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள் சார் ஏதா அட்வா பே பண்ணுறதுலாம் எப்படி சார் அட்வான்ஸ் எதனா கொடுக்குறீங்களா இல்லை ஹோல் ஹோலாக மொத்தமாகவே கொடுக்குறீங்களா சேரி கேஷ் ஆன் கேஷ்லேயே கொடுத்துறீங்களா ஆ ஓகேங்க இல்லை நீங்கள் இது பண்ணுங்கள் ஆ லொக்கேஷன் செண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்ச்சிவிட்டுக்குறோம் சார் ஓகே சார் நீங்கள் அனுப்ச்சிவிடுங்க நான் கேப் ட்ரைவருடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் கன்ஃபார்ம் வந்துருவாங்க சார் நோ ப்ராப்ளம் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்